ஹலோ மேடம் நான் வேலூர்லேருந்து வர்றேன் எனக்கு இந்தமாதிரி ராங் காலெல்லாம் நிறைய வருது இந்தமாதிரி நைட் டைமில் நைன் தேர்ட்டி டு டென் தேர்ட்டி அந்தமாதிரி டைமில் வருது அது அப்படில்லாம் எதுவும் பண்ணலிங்க மேம் எனக்கு ரிட்டன் லெட்ரு எழுத தெரியாது மேம் ஓகே மேம் தேங்க்யூ மேம்